நான் அடிக்கடி சுற்றுலா செல்லுற ப்ளேஸ் வந்து ஊட்டி அந்த ஊட்டியில் வந்து எனக்கு அதில் என்ன பிடிச்சமானதுனா பொட்டானிக்கல் கார்டன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே தான் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸஸ் எல்லாமே நறையே ரக ரகமாக எல்லா கலர்ஸ்லையும் ரோஸஸ் இருக்கும் அந்த பொட்டானிக்கல் கார்டன் எனக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும் எந்தெந்த டைம்மில வந்து நான் பயணம் செய்ய விரும்புகிறேன் அப்படினா மே மன்த்தில வந்து நம்ப போகறோம் அப்படினா அந்த மே ஜூனில் கூட அந்த நம்ளோட அந்த வெப்பமான இந்த நம்ளோட சூழ்நிலைய வந்து அங்கே ஓரளவுக்கு நம்ளுக்கு சேடிஸ்ஃபை பண்ணிக்க முடியும் நார்மல் குளிர்ச்சி இருக்கும் ஆனால் ரொம்ப குளிர்ச்சியாக மே மன்த்தில இருக்காது அடுத்து அந்த ரோஸ் செடிஸ் எல்லாமே வந்து நமக்கு அங்கே நறையே வச்சிருப்பாங்க அதில் நம்ம கலெக்டிவ்வாக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்க நம்ம ப்ளேஸ் பண்ணுறத்துக்கும் ஏற்ற சூழ்நில ஏன்னா நம்ம மேலே போனால்தான் ஜூனில் வந்து நமக்கு மழை ஸ்டார்ட் ஆகும் ஜூன் ஜூலையில அந்த பீரியடில் நம்ப ஒரு செடி கொண்டு வந்து வைக்கம்பொழுது மழை நாளில் இன்னும் நல்லா அந்த செடி வளரும் அதனால எனக்கு ஊட்டி போகறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஊட்டியில வந்து பொட்டானிக்கல் கார்டன் இல்லாமல் அதனுடைய ப்ளேஸ் ஆஃப் விசிட்டி அதுவே ரொம்ப இயற்கையாக எழில் கொஞ்சம் அழகுன்னு சொல்லுற மாதிரி அது ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் அந்த ஊட்டிக்கு போகறது அந்த பஸ் ட்ராவல் அந்த பிண்ட் பிண்ட்ராப்லலாம் நம்ப வளையும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும்